ஆ சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார் தெரியுது ஆமாம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்

ஓகே எங்கே சார் ஓகே சார் ம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் குரூப்பில் போட்டுறேன் சார் பசங்களுக்குகெலாம் சொல்லி அழைச்சிட்டு வரேன் ஓகே சார் ஜெயிச்சிடலாம் சார் சார் ஓகே சார் வேறு என் ஓகே சார் வேறு எந்தெந்த டிஸ்டிக்கு தான் சார் கலந்துக்குது ஆமாம் சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் நான் பார்த்துக்கறேன் சார் பசங்க எல்லோரையும் கூட்டுரு வந்திரவா சார் பத்து பேரையும் பத்து பேரையும் அழைச்சிட்டு வந்தடறேன் சார் ஓகே சார் ஜெர்ஸி என்ன சார் ஜெர்ஸிலாம் ரெடி பண்ணியாச்சா சார் ஓ ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் நான் பசங்களலாம் கூட்டுரு வந்துடுறேன் சார் ஆ எங்கள் சார் நம்ம எங்கே ஸ்டே பண்ணிக்கிலாம் இருக்கோம் சார் வீட்டில் எல்லார்ட்டியும் சொல்லிடவா சார் ஸ்டே எங்கே சார் பண்ணுறோம் சரி ஓகே சார் அப்போ நான் வீட்டில் பர்மிஷன் கேட்டு வந்துடுறோம் சார் பசங்கள்ட்டலாம் சொல்லி ஓகே சார் அது நான் பசங்கள்ட்ட சொல்லிடுறேன் சார் ஓகே சார் லன்ச்லாம் நாங்கள் எடுத்து வந்துடுலால சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்